அஞ்சு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபது பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மூணு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து ஏழு பதினஞ்சு ரெண்டு ஒ ரெண்டாயிரத்து ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து மூணு